இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தியதுண்டு இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தும் போது அது மின்சாரம் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வு தாராளமாக பயன்படுத்தலாம் அதிலே வந்து ப்ரோக்ராம் செஞ்சுருப்பாங்க எத்தனை டெம்ப்ரேச்சரில் நீங்கள் ஹீட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு ஆயிரம் ரெண்டாயிரம் அறநூறு எட்நூறு நானூறு இந்தமாதிரி வரைக்கும் இருக்கும் நம்ம என்ன அதில் குக் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற அளவுக்கு நம்ம டெம்ப்ரேச்சர் வச்சு அதில் குக் பண்ணலாம் அது ஈஸியாக தான் இருக்கும் அதில் வந்து எப்படி நான் சுலபமாக இருக்கும் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம வெளியே எங்கேயாது போகிறோன்னாக்கூட நம்ம காரில் போகிறோன்னாக்கூட நம்ம அதை கையில் எடுத்துகிட்டு போயிக்கலாம் யார்னால் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னால் அவகளுக் சுடுதண்ணி போடவோ இல்லை கஷாயம் போட்டுக்கொடுக்கவோ நம்ம அதை பயன்படுத்த முடியும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அவங்களுக்கும் அது அவங்க ஹெல்த்துக்கும் அது கொஞ்சம் நம்ம சேஃப்ட்டி பண்ணிக்கொடுக்க முடியும் ஸோ அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் அது பயன்படுத்துகிறதுக்கு சுலபமானதுதான் மைக்ரோ ஓவன் வந்து ஏற்கனே நம்ம நீராவி காட்டப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி இல்லை எண்ணெயில் பொரித்தது வருத்ததாக இருந்தாலும் சரி அது நம்ம வச்சுருந்துருப்போம் காலையில் உணவை ரெடி பண்ணியிருந்துருப்போம் அது மத்தியானம் சாப்பிடணுன்னு தோணும் போது அது சூடு போயிருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அதை மைக்ரோவ் ஓவன் பயன்படுத்தி நம்ம மைக்ரோவ் ஓவன் குள்ளே வச்சு நம்ம அதை மறுபடியும் ரீஹீட் பண்ணி நம்ம அதை மறுபடியும் நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு ஹீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்போ சாப் அப்போ நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அதனால் மைக்ரோவ் ஓவன் வந்து அதுவும் நல்ல ஒரு சாதனம் தான் மின் சாதனம் தான் ஏர் ஃப்ரையர் வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை அதை நான் பார்த்ததும் இல்லை அந்த மைக்ரோவ் ஓவன் இண்டக்ஷன் இது நல்லாயிருக்கு ஃப்ரிட்ஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ்ஜே கிடையாது இப்போ ரீ சமீபக்காலமாக தான் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துகின்றோம் அதனால் ஃப்ரிட்ஜ்ஜி வந்து வெயில் காலத்தில் ஐஸ் கட்டி கூல் ட்ரிங்ஸ் போடுறதுக்கு ஐஸ் கட்டி ஊற்றி வைக்கிறதுக்கு கப் போர்ட் தனியாக இருக்கும் ஃப்ரூட்ஸ்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக இருக்கும் அதனால் ஃப்ரிட்ஜ்ஜி வந்து இந்த ஒரு தரப்பு ஃப்ரிட்ஜ்ஜை தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ தான் வந்து எட்டு லிட்ரு பத்து லிட்ரு அந்தமாதிரி வருது அதனால் அதைப் பற்றின கூடுதல் தகவல் எனக்கு தெரியாதனால் மன்னித்து மன்னித்துவிடுங்கள்